ஆ ஹலோ ராஜேஸ் ரெஸ்டாரண்ட் மேடம் என்ன வேணும் உங்களுக்கு ஆமாங்க ஆ சரி சரி மேடம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஓகே மேடம் தேங்க் யூ ஆ சொல்லுங்கள் ஓகே மேடம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஸ்பெஷலாக இன்றைக்கி இறால் பிரியாணி ஆ பாக்கி வெஜிடபிள் ரைஸெல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் மேடம் ஆ சிக்கன் ரைஸ்ஸும் இருக்குது ஆ சிக்ஸ்ட்டி ஃபைவ் அதெல்லாம் நார்மலாக எல்லாமே இருக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ உடனே கிடச்சிடும் ஆ சரி ஓகே மேடம் நோட் பண்ணிக்கிறேன் ஆ போட்டி இருக்குது ஓகே ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஆ இறால் பிரியாணி சொன்னேன்லே வேணுங்களா ஸ்பெஷல் ஆ ஓகே ஓகே மேடம் ஏன்னால் ஸ்பெஷலுன்னால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காசு கம்மிதான் வரும் ஒன்றும் பிரச்சின இல்லை மேடம் ஆ ஆமாம் ஓகே ஓகே ஓகே மேம் கண்டிப்பாக நல்லபடியாக நான் உங்களுக்கு செஞ்சுத் தரோம் உங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணணுமா மேடம் இல்லை எப்படி நீங்கள் வந்து வாங்கிப்பீங்களா

ஓகே ஓகே மேடம் இது ட்வெல் தேர்ட்டி ஓகே மேடம் ட்வெல் ஓ க்ளாகெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் எனக்கு உங்கள் அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க ஆமாம் ஆமாம் மேடம் இதுதான் கூகுள் பேவில் நீங்கள் செண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆ ரெண்டுமே இருக்குது ம்

ஓகே மேடம் உங்கள் அட்ரெஸ் மட்டும் நீங்கள் செண்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே மேம் தேங்க் யூ